எனக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷியம்னால் அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுதான் இப்போ ரீசன்ட்டாக வந்து எங்களோடய காலேஜ் ரீயூனியன் நடந்தது அதில் வந்து என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுலாம் எங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் காலேஜெய் பார்க்கும் போதோ நாங்கள் காலேஜ்ல படிச்சது எல்லாரும் சேர்ந்து அரட்டை அடிச்சது அதுதான் ஞாபகத்துக்கு வருது எவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் அந்த காலேஜ்ல வாழ்ந்திருக்கோன்றது இப்போ நினச்சி பார்த்தாலும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவங்களலாம் விட்டு பிரிஞ்சிட்டோமேன்ற போது கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமாகவும் இருக்குது என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அந்த ரீயூனியன்ல சஞ்சிச் சந்திச்சதோ அவங்கவுங்க ஃபேமிலியோட வந்ததோ அவங்க ஃபேமிலியை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டதோ அவுங்கவங்க லைஃப்ல என்னென்னலாம் நடந்துருக்கின்ற விஷியத்தை ஷேர் பண்ணதுலையும் எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா யார் எங்கே போனாங்கள் எப்படி என்ன பண்ணுறாங்கனே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாருமே ஒன்னுக்கொன்னில் யார் யார்லாம் என்னென்ன ஊர்ல இருக்காங்கள் எங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கள் என்ன ஊர்ல மேரேஜ் பண்ணிட்டு இப்போ லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்களா எத்தனை பசங்கள் என்ன ஏது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே அன்னைக்கி போ பொழுதே போகிறதே தெரியாது ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சதில் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸலாம் ஆனால் இப்போ இந்த ரீயூனியன்ல பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது